நான் ப நான் அப்போ டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் சேர சேர்ந்துட்டு ஃபஸ்ட் இயரில் எங்களுக்கு ஒரு ட்ராயிங் காம்பட்டிஷன் வந்துச்சு அந்த காம்பட்டிஷனில் பார்த்திங்கனா என்னோட ஒரு நானூறு பேருத்துக்கு மேலே போட்டி போட்டாங்க என் கூட அந்த நானூறு பேரையும் நான் தோற்கடிச்சி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணுகிறது என்னோட எய்ம் அந்த எய்ம்முக்கு எனக்கு வந்து நிறைய தடைகள் சவால்கள் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு அதுக்கு வந்துட்டு என்கிட்ட கலர்ஸ் வாங்க காசு இருக்காது அக்யூரெட்டாக அடிக்கிறதுக்கு கலர்ஸ் வாங்கணும் பெயிண்ட் வாங்கணும் நிறைய வகை வகையாக வாங்கணும் அப்படி இருக்கும் போது என்கிட்ட பொருளாதார கட்டுப்பாடு ரொம்ப இருந்துச்சு அப்போது அந்த பொருள் வந்து என்னால் வா வாங்க முடியல எனக்கு ஊக்கப்படுத்தவும் ஆள் இல்லை ஓகே நீ பண்ணுவ அப்படின்ற இதுக்கெலாம் எனக்கு யாருமே இல்லை அந்த நானூறு பேத்துட்டேயும் அவங்க எல்லாேருமே ரொம்ப பணக்காரங்கள் அவங்கள்கிட்ட வாங்க முடியாத கலர்ஸு இல்லை பெயிண்ட்ஸ் இல்லை அந்த மாதிரி ஒரு சுச்சிவேஷன் இருந்துச்சு அப்போது நான் வெறும் பென்சிலை வச்சு ஜான்சிராணி வரைஞ்சேன் அந்த ஜான்சிராணிக்கு எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க அந்த ஜான்சிராணி அவ் ரொம்ப பெருசாக வரைஞ்சேன் கலர்ஸ் பண்ணலை வெறும் பென்சில் தான் அந்த ஜான்சிராணிக்கு எனக்கு அவ்வளோ ஒரு பெ பெரிய ப்ரைஸ் கொடுத்தாங்க அதுதான் அந்த மாதிரிலாம் நான் நிறைய சவால்கள் பொருளாதார கட்டுப்பாடுகள் சமாளிச்சுருக்கேன் இதெலாம் அந்த நானூறு பேருத்தோட ஃபஸ்ட் ப்ரைஸ் நான் தான்